பேக் ஒன்று எங்கள் வீட்டில் வாங்கியிருக்காங்க அந்த பேக் நல்லா இல்லை அதில் ஃபுல்லாக தூசியாக இருக்குது உள்ளயெல்லாம் தையல் ஓரல் தையலாக அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை ஜிப்பு ரெண்டு மூணு ஜிப்பு தான் அதுலயிருக்கு புக்கு நோட்டுலாம் வெக்கறதுக்கு இடமே இல்ல பேக் நல்லாயில்ல எப்படி பார்த்து எப்படி செலக்ஷன் பண்ணி வாங்கினாங்களோ தெரியல அமவுண்ட் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கு பேக் நல்லாயில்ல குவாலிட்டி இல்லை